இப்போல்லாம் மீன் பிடிக்கிற போகிற போகுன்னா தூண்டில் எடுத்துகிட்டு போகிறோம் வலை எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ ஏதாவது அதாவது வலை மூடுற வலைங்கிறது ஒன்று ஒன்று இருக்குது அதையும் கொண்டு போகிறேன் அதாவது என்னென்னமோ இருந்தது சில வருடங்களுக்கு முன்னையெல்லாம் நாங்கெல்லாம் கொசுவலை எடுத்துகிட்டு பெரியவங்க கட்டி கொடுக்கிற ஒரு சின்ன சின்ன வலை எடுத்துகிட்டுதான் போவோம் இப்பெல்லாம் அதெல்லாம் மாறிவிடுது இப்பெல்லாம் படகில் போகிறாங்க அது என்ன இது இதில் போய் போட்டில் போகிறாங்க எது எதுலேயோ போய் வலையை அப்படியே விட்டுட்டு போகிறாங்க மீன் பிடிக்கிறதுக்கு தனியாக ஒரு ஒரு இது ஒரு ஆளுங்கள் தனியாக அதுக்குனு வெச்சுருக்குறாங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க இப்பெல்லாம் மாறிடுச்சப்பா இப்பெெல்லாம் எந்த நம்ம ஒன்றும் போகிறதில்ல எதுமே பிடிக்கிறதில்ல கொண்டு வர்றாங்க வாங்கி சாப்பிட்றோம் அவ்வளாேதான் அந்த காலத்தில் எல்லாம் இப்படி எல்லாம் நான் பள்ளத்துக்கு போவோம் பள்ளத்திலிருந்து பிடிச்சிட்டு வந்து நாங்களே கழுவி அதை ஆக்கி உண்போம் அப்பெலாம் கையில் பிடிச்சி அதை கொண்டு வந்து ஆக்கி உங்கள் இப்பெலாம் அப்படி இல்லை மளார்னு போகிறாங்க வலையை வீசுகிறாங்க பிடிக்கிறாங்க எல்லா வகையான கருவிகளும் இப்பெலாம் வச்சுருக்குறாங்க முன்னத்தை இதெல்லாம் மாறிடுச்சப்பா ஏகப்பட்டது மாறிவிடுது